ஹலோ மேடம் சோஷியல் ஒர்க்கர் மேடங்களா ஆ உங்கள் பேர் ரோஸிங்களா மேடம் எனக்கு வந்து உங்கள் நம்பர் ஒருத்தவங்க கொடுத்தாங்க நீங்கள் இந்த மாதிரி வாலன்ட்டியர்ஸாக வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறிங்கன்ட்டு ஒரு டீமாக இருக்கிங்கன்னு நான் வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் வச்சுருக்கேன் மேடம் அதில் வந்து கொஞ்சம் ஒ ஏஜுடு பீப்புள்லாம் இருக்காங்க நாங்கள் அதை நடத்திட்டுருக்கோம் எங்கள் ஏரியாவில வந்து கொஞ்சம் எங்கே ஃபுல்லாக க்ளீனிங் பண்ணணும் அதனால வாலன்ட்டியர்ஸ் இருந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால நீங்கள் உங்களால் முடியுமா மேடம் மெம்பர்ஸ்னாலும் வேணும் மேடம் எங்களுக்கு வருவாங்களா மேடம் டீம்மில எப்போ மேடம் வருவீங்க உங்களுக்கு எப்போ அவைலபுளாக இருப்பிங்க நீங்கள் ஆ சரிங்க மேடம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்ற அந்த ரூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அப்புறோம் என்விரான்மெண்ட்ட அவுட்டர் அட்மாஸ்பியரும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அதனால கொஞ்சம் அவங்களுக்கு வந்து செய்ய முடியாது இல்லையா அதுக்கு எங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக பண்ணுறதுக்காக ஆள் தேடினோம் அதான் உங்கள் நம்பர் கிடைச்சுது நீங்கள் நான் சொல்லுறேன் மேடம் உங்களுக்கு டேட் சொல்லுறேன் நீங்கள் அந்த டைம்மில வந்து எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்க மேடம் டீமாக ஓகே மேடம் நான் அட்ரஸ் செண்ட் பண்ணுறேன் மேடம் இந்த உங்கள் நம்பருக்கு ஆ ஓகே தேங்க் யூ மேடம் தேங்க் யூ